இப்போ நான் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கல ஸ்கூல் படிக்கும் போது கலந்துக்கிட்டேன் நிறையா இதில் கலந்துருக்கேன் ஒன்றாவதலிர்ந்து அஞ்சாவது வரைக்கும் ரன்னிங் ரேஸுல்லாம் கலந்திருக்குறேன் அதுக்கப்புறம் ஊரில் விளையாட்டு போட்டி எல்லாம் வைப்பாங்க அதுலையும் கலந்திருக்குறேன் க கலந்துக்கும் பொழுது சின்ன வயசில் ஓடினதெல்லாம் இப்போ ஓட முடியல நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ரன்னிங் ரேஸில் ஒன்றாவதுல ரெண்டாவதில மூணாவதுல்லாம் நல்லா ரன்னிங் ரேஸெல்லாம் நல்லா ஓடுவோம் அதிலையும் நிறையா இதில் கலந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இங்கே ஊருக்குள்ளே எல்லாம் விளையாட்டு போட்டி இந்த பொங்கல் இது மாதிரி இதெலாம் வைப்பாங்க அதுலையும் நிறையா ரன்னிங் ரேஸ் எல்லாம் கலந்து ப்ரைஸு இதெல்லாம் தருவாங்க அதிலையும் கலந்துக்கிட்டு ரன்னிங் ரேஸுல்லாம் கலந்துக்குவோம் இது மாதிரி இப்போயும் வாய்ப்பு கிடச்சிச்சினா போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனாலே எங்கே விளையாட்டு போட்டி வைச்சாலும் பார்க்கறதுக்கு போவோம் அந்த ஆர்வத்தோடு போய் பார்க்கம் பொழுது நம்பளும் போய் ஓடலாம் அப்படினு சொல்லி தோணும்